தமிழ் தமிழ்னாவே என்ன சொல்வது தமிழ் தான் நம்ம மூச்சே தமிழ் பேசுகிறதுனா எல்லாேரும் என்ன சொல்கிறதுக்கு அதாவது ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க தமிழ் பேசினா தான் ஒரு இடத்துல ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின் போனால் கூட தமிழில் பேசினால் அவங்க அவங்க என்ன தமிழில் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க அதாவது தமிழ் இங்கே தமிழில் தமிழ் நாட்டில் பிறந்து தமிழ் பேசி தமிழில் வளர்ந்து போனவங்களே தமிழை வந்து கேவலமாக நினைக்கிறாங்க நம்மளுக்கு எப்பவுமே தமிழ் தான் முக்கியம் த தமிழ் தான் நம்ம தாய்மொழி தமிழ் தான் நம்மளோட என்ன சொல்வது மூச்சுன் கூட வச்சுக்கலாம் த தமிழ் எப்பவுமே தமிழ் தான் உயர்ந்தது தமிழ் மொழி தான் உயர்ந்தது ஓகேவா